நான் சேகரித்த முதல் ஸ்டாம்பு மஹாத்மா காந்தி படங்கள் பொறித்த ஸ்டாம்ப் ஆகும் அதற்கு பிற அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாம்புகள்லாம் இருக்குது நம் பெயரை நம் நாட்டு தலைவர்கள் படம் பொறித்த நிறையா ஸ்டாம்புகள் இருக்குது அந்த ஸ்டாம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாம்பாக நிறையா நான் வாங்கி வச்சிருக்கிறேன் ஒருரூபா ஸ்டாம்பு ரெண்டு ருபா ஸ்டாம்பு அஞ்சுருபா ஸ்டாம்பு பத்துருபா பதினஞ்சுருபா ரிஜிஸ்டர் தபால் பண்றதுக்கெல்லாம் நிறைய தா ஸ்டாம்பு தேவைப்படும் அதனால் நிறைய இது ஸ்டாம்பு வாங்கி வச்சுருக்குறேன் பல ஸ்டாம்புகள் எங்ட்ட இருக்குது நான் சேமித்து வச்சிருக்கிறேன் எல்லா ஸ்டாம்புமே நல்ல வேல்யூபிளான ஸ்டாம்ப்ஸ் தான் இந்த ஸ்டாம்பை பற்றி என்ன சொன்ன இப்போ கூட நிறைய ஸ்டாம்ப்ஸ் வெளியிட்டிருக்குறாங்க இப்போ தலைவர்கள் பெயரில் நிறைய ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அந்த ஸ்டாம்புகளையும் சேகரித்து வச்சு நான் இது பண்ணியிருக்குறேன் அதே மாதிரி காயின்களும் நிறையா சேமிச்சுருக்கிறேன் அந்த காலத்தில் உள்ள பழைய காயின்கள் இருக்கிற ஒருரூபா இருக்குது எங்கிட்ட ரெண்டு ரூபா இருக்குது மூன்று ஐந்துரூபா இருக்குது பத்து பத்து பைசா காயின்கள் ஒருரூபா காயின் ஒரு பைசா காயின் ரெண்டு பைசா காயின் அஞ்சு பைசா காயின் பத்து பைசா காயின் இருவது பைசா காயின் ஐம்பது பைசா காயின் ஒரு ரூபா காயின் பழைய காயின் இப்போது உள்ள புதிய காயின் சிறிய வடிவில் புதிய காயின் விட்டிருக்கிறாங்க அது புதிய காயினு ரெண்டு ரூபாய் புதிய காயின் பழைய காயின் இருக்குது இப்போ உள்ள புதிய காயின் அதேமாதிரி அஞ்சுரூபா காயினு பழைய காயினும் இருக்குது புதிய காயினும் இருக்குது பத்துரூபா காயினும் இருக்குது இருபதுரூபா காயினும் இருக்குது நூறுரூபா காயின் இருக்குது ஆனால் நான் இதுவரைக்கும் நூறுரூபா காயின் சேமிக்கலை எங்கிட்ட சேமித்து வச்சிருக்கிற காயின்களை பற்றிதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்கிறேன் க காயின்கள் இதனால் இப்போ நிறைய காயின்கள் சேமித்து வைக்கிறதுனால் நிறைய இருக்குது அதேபோல கூழாங்கற்கள் இருக்குது கூழாங்கற்கள் வந்து நம்ம கிராமத்தில் நல்ல விளையாண்டுக்கிட்ருப்போம் கூழாங்கற்கள் பசங்கள்லாம் வச்சு விளையாடுவாங்க அதேமாதிரி அந்த கூழாங்கல்லாம் பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு விளையாட்றது விளையாட்டு பசங்க சின்ன காயின் நகர்த்தறதுக்கு யூஸ் பண்றது அதுமாதிரி நிறைய இடத்துல அந்த கூழாங்கற்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி கூழாங்கற்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் பின்னாடி நம்ம ஏதாவது மழைநீர் சேகரிக்கிறதெல்லாம் மழை தண்ணி வரதெல்லாம் ஊற்றுது இல்லீங்களா அதுக்கு சேகரிக்க கூழாங்கல் போ போட்டு அதை ஃபில்டராகி கீழே வந்துடுது அப்படின்னா அதுவும் நல்ல நமக்கு சேமிப்பாக தான் இருக்கும் கூழாங்கற்கள் சேமிக்கிறதும் இதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நான் சேமிச்சிருக்கிற ஸ்டாம்பு காயின் கூழாங்கற்கள் இதெல்லாம் ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும்